பறவைகளை பார்க்கிறதே இன்றைக்கு ரொம்ப அரிதாகிடுச்சி பறவைகளோட குரலை கேக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி பறவைகள் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அவங்க வந்து பறவைகள் வந்து நம் நிறைய மரங்களில் வந்து உட்காரும் இப்போ மரங்களே முதல்ல ரொம்ப அரிதாகிடுச்சி ஏன்னா இப்போ மரங்கள் எல்லாம் வெட்டிவிட்டு பெரிய பெரிய தளங்களை கட்டுறாங்க பெரிய பெரிய கட்டிடங்கள கட்டுறதுனால இப்போ மரங்களே ரொம்ப அரிதாகிடுச்சி அதனால் இருக்கிற மரங்கள் என்னென்ன அப்படின்னா வேப்பமரம் இருக்குது ஆலமரம் இருக்குது இந்த மாதிரியான மரங்கள் பழைய காலத்து மரங்கள் அப்படியே இருக்குது ஏன்னா அந்த இடங்கள் வந்து இடங்களாவே இருக்கிறதுனால அந்த மரங்கள் அப்படியே இருக்கிறதுனால அந்த மரங்களை நிறையா பறவைகள் வருது பாதி பறவைகள் வந்து என்ன புதுசாக பார்க்குறதுனால அதுங்க அப்போ அது பேரே எனக்கு அவ்வளோவா தெரியாது ஆனால் அது வந்து நல்ல நிறங்களோடு இருக்கும் நல்ல கொண்டை எல்லாம் வைச்சிருக்கும் காகங்கள் நிறைய வருது குருவிங்க வருது சிட்டுக்குருவிங்க வருது இந்தமாதிரியான பறவைகள்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அதுங்களை பார்க்கும் போது நமக்கு மனதுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் இருக்கும் பறவைகள் வந்து கொண்டை வைச்சிருக்குற குட்டிப்பறவை வரும் ரெட்டை வால் குருவி வரும் அது கருப்பாக இருக்கும் அந்த மாதிரியான பறவைகள் கூட வரும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இதெல்லாமே நாங்கள் புகைப்படங்கள் கூட எடுத்து வைச்சிருக்கோம் சமீபத்தில் வந்த பறவைகளை மரங்கள் வந்து நம்ம பாதுகாத்து வைச்சிருந்தோம் அப்படின்னா பறவைகள் வந்து நம்ம தினமும் கூட பார்க்கலாம் எல்லா இடங்கள்லையுமே பார்க்கலாம் ஸோ இயற்கை வளங்களை நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னா பறவைகளும் நம்மள மாதிரி இன்னும் நிறையா பறவைகளை எல்லா இடங்களுக்குமே ரொம்ப சுலபமாக வந்து போகும் அதனால எல்லா பறவைகளுமே ரொம் பார்க்குறத்துக்கு மனதுக்கு இதமாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் நம்மக்கிட்டே போனால் அது பறந்துடும் ஆனால் அதனால் தூரத்தில் இருந்து பார்க்குறது தான் நல்லது